எனக்கு வந்து எந்த சினிமா நட்சத்திரம் பிடிக்குனா எனக்கு வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏனால் வந்து நான் சின்ன வயதுல வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தியேட்டரில் போயிட்டு பார்த்த படம்னா அது வந்து தளபதி விஜய்யோட வில்லுங்கிற படம் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தியேட்டரில் போயிட்டு பார்த்தேன் அப்போலேர்ந்து எனக்கு வந்து தளபதி விஜய்னால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் யாரை நேரில் பார்க்க விருப்பப்படறேன்னு பார்த்திங்கனா அவர் தளபதி விஜய் அவர்களை தான் வந்து நேரில் பார்க்க விருப்பப்படுறேன் ஏன்னால் எனக்கு வந்து அவரோடய ஆக்ட்டிங் பிடிக்கும் அவரோடய டயலாக்ஸ்ஸு வெளிப்படுத்துகிற விதம் அவரோடய ஃபைட்டு சாங்கு டான்ஸ்ஸு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் சின்ன வயதுலேருந்து ஆசை அவரை வந்து நேரடியாக லைவ்வாக பார்க்குணும் அப்படினு அவரை எப்போ பார்ப்போம்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கு இப்போ வந்து நான் வந்து இப்போ காலேஜி படிச்க்சுட்டு இருக்கேன் இங்கே நாகப்பட்னத்தில் நான் ஜாப்புக்கு வெளில சென்னை இந்த மாதிரி ஜாப்புக்கு போனேன்னால் கண்டிப்பாக அவரை பார்க்குறதுக்கா நான் போவேன் இப்போது தளபதி விஜய் பார்த்திங்கனா பார்த்திங்கனா இப்போ ஒரு ரீசென்டாக வந்து சென்னையில் வந்து புயல் வந்தது தண்ணியெல்லாம் வந்து ஊருக்குள்ளே வந்துருச்சு அதுக்கெலாம் நிதி உதவியெலாம் கொடுத்து நல்லா ஹெல்ப் பண்ணிணாரு ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டு இருந்தது அவர்கிட்ட அதனால் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்பவும் அவரை பிடிக்கும் அவரை வந்து லைவ்வாக மீட் பண்ணிணேன் அப்படினா என்ன கேட்பனா உங்களோடய வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் ஃபோட்டோ ஒன்று எடுத்து என் வீட்டில் வந்து வ ஃப்ரேம் பண்ணி மாட்டணும் அவர்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படினா என்ன கேட்கலாம் இப்போ வந்து அவங்க வந்து என்னன்னால் ஒரு ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி க்ரோர் அந்தமாதிரி வந்து இதில் வந்து அவங்க வந்து சேல்ரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒன் ஃபிஃப்டி க்ரோர் அப்படிங்கும் போது அவங்க வந்து இப்போ நிதி உதவி செஞ்சால் தான் ஒரு கோடி தான் என்னமோ தான் நிதி உதவி செஞ்சாங்க இப்போ ஒன் ஃபிஃப்டி க்ரோர்ங்கிறது ஒரு ஒரு தலைமுறைக்கே நூறு கோடிங்கிறது அதிகம் அதிகபட்சந்தான் அதனால் வந்து ஒரு நூற்றம் படத்துக்கு நூற்றி ஒன் ஃபிஃப்டி க்ரோர்னால் அது வந்து பண விஷயமாக வந்து தெ நிறைய பணம் சேர்க்குற மாதிரி இருக்குது அதனால் அந்த பணத்தெலாம் வந்து ஒரு நல்ல உதவிக்கு ஒரு செலவு பண்ணலாம் இப்போ ரீசென்டாக தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வர போகிறாருனு கேள்விப்பட்டேன் அரசியலுக்கு வந்தாங்கனால் மக்களுக்கு நல்ல உதவி செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுப்பேன்